நான் வந்து பெரிய சிலையா இதுவரைக்கும் நான் எதுவும் செய்யலை நான் வந்து சின்ன சிலை தான் செஞ்சிட்டுருக்கேன் நான் பெரிய சிலை செய்கிறதுக்காக எனக்கு டைம்மு கரெக்டாக கிடைக்கறதில்ல அதே போல் எனக்கு வந்து சப்போர்ட் கரெக்டாக வேணும் எனக்கு சப்போர்ட் வந்து சின்ன சிலைக்கினா ஓகே பெருசு நாங்க பண்ணும் போது எனக்கு நிறையா டைம் வேணும் ப்ளஸ் எனர்ஜி ப்ளஸ் ஹெல்பிங் மைண்ட் யாராவது கொடுக்குணும் நான் எனக்கு வந்து யாரும் ஹெல்ப்பு பண்ணமாட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது கிடையாது நான் வந்து சின்னதாக நான் செஞ்சிக்கிறேன் சின்னது செய்கிறதுனாலே எனக்கு அது அதில் வர எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது நான் பெருசு செய்கிறதுனால நிறைய ரிஸ்க்கு இருக்குது ப்ளஸ் அது இல்லாத எனக்கு வந்து பெருசு செய்ய வேண்டாம் பெருசு செய்யும் போது வந்து எனக்கு யாரோடய இதுவும் பெருசு நான் செய்யும் போது ஒருத்தரோடய ஹெல்ப்பு தேவைப்படுது ஆனால் நான் வந்து சின்னதாக இருந்தால் நான் செஞ்சிக்குவேன்